இப்போ நம்ம பொதுவாக வந்து உடம்பு ஏர்றதுக்கு என்ன பண்ணும் முட்டை நல்லா சாப்புடலாம் பால் நிறையா குடிக்கலாம் அப்புறம் வந்து காய்கறிகள் நிறையா எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பு போடும் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில வந்து என்ன சொ என்னென்ன சாப்புடலாம் பார்த்தீங்கன்னா க கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிலங்கு சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து ம மட்டனு பீஃபு சிக்கனு அதெல்லாம் சாப்பிடுவாங்க சக்கரவள்ளிக் கிலங்கு முக்கியமாக சாப்பிட்டா நம்ம உடம்பு ஏறும் அதிகமாக கொலுப்புள்ள பொருளை நம்ம சாப்பிடும் போது நமக்கு வந்து உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஏறும் நம்ம அதிகமாக வந்து பயிர் வகைகளை சாப்பிட்டோன்னாலும் நம்ம உடம்பு ஏறும் இது மாதிரி தான் கிராமத்துலலாம் வந்துவிட்டு சாப்பாடு சாப்பிட்றனால உடம்பு ஏறுன்னு சொல்லுவாங்க